என்னுடைய மிகப்பெரிய பலமாக நான் நினைக்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை அப்பறம் என்னுடைய வீட்டுகார்ரு நான் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து நம்மளால் முடியாது என்னால் வந்து இது முடியாது அப்படின்னு நினைக்க மாட்டேன் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளால முடியும் முடியாட்டிகூட செஞ்சிதான் பார்க்கலாமே செய்வோம் என்னாதான் பண்ணுதுனு பார்க்கலாம் அப்படிங்கிற தாட்டில் நான் இருப்பேன் அதனால் என்னை பாத்தவொடனே யாரும் வந்து நெகட்டிவாக எண்ண மாட்டாங்க ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் அப்படினா என்னை சுற்றி கண்டிப்பாக பத்து பேர் நிற்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை மத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆள் அதனால் நான் வந்து என்னை பொருத்த வரைக்கும் பலமாக நினைக்கிறது என்னையவே நான் வந்து நான் ஒரு பலசாலி என்னுடைய பேச்சில் நான் ஒரு பலசாலி எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அவர் வந்து என்கூட இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பலம் என்னுடைய பலவீனமாக நான் நினைக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வேன் உதவி செஞ்சுட்டு கடைசியில் ஒபத்திரியப்படுவேன் அய்யய்யோ ஏண்டா இவளுக்கு இதை செஞ்சோம் அப்படின்னு நெனைப்பேன் அப்போ பேசாமல் உதவி செய்யாமலேயே இருந்திருக்கலாமா அப்படின்னு நெனைப்பன் உதவி செய்யாமல் இருக்க முடியாது என்னால் ஏன்னா யாரவது ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ட்ட கேட்டுதான் நான் போய் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும்னு அவங்க என்ட்ட கேக்கிற வரைக்குலாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அவங்க என்னை திட்டினா கூட திட்டிவிட்டு போகிறாங்க விடு அப்படின்னு நான் ஓடி போய் உதவி செய்கிற ஆள் அதை வந்து மற்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நான் போய் போய் உதவி செய்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப எளக்காரமாக போய்டிச்சி எது சொன்னாலும் அவள் வந்து எங்கே போய்விட போறாள் நம்மகிட்ட தான் வருவாள் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சி அப்போ நானும் ரொம்ப என் விட்டுக்காரரு சொல்லிக்கிட்டே இருப்பார் போகாத செய்யாதே பாக்காதே அது வந்து எனக்கு ஏறவே ஏறாது சொல்லுவாங்கல்ல ஒன்று சொல்லி திருந்தணும் இல்லை பட்டு திருந்தணும் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ணேன் எங்கள் விட்டுக்காரரு சொன்னார் நான் கேக்கல ஆனால் நான் இப்போ வந்து பட்டு திருந்தியிருக்கேன் இப்போ பயமாக இருக்கு யாருக்காவது ஒரு போய் உதவி செய்யணும் அப்படினா கூட அய்யோ உதவி செய்கிறதுனால நம்ம தப்பாக சித்திரிக்கப்படுவோமா அந்த இடத்துல நமக்கு இது தேவையில்லாத வேலையோ அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ணி இப்போலாம் யாருக்கும் டக்குனு உதவி செய்ய வந்து பயமாக இருக்கு உதவி செய்ய போனால் இதனால் நமக்கு நாளைக்கு பிரச்சனை வந்துடுமோ வேண்டாம் போ பேசாமல் அமைதியாக இருந்துக்கலாம் யாரோ செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம உதவி முக்கியமாக தேவைபட்ற ஆளுங்களுக்கு கூட ஒரு உதவி செய்கிறதுக்கு நமக்கு வந்து பயமாக இருக்கு ஏன்னா நம்மள வந்து அந்தளவுக்கு பலவீனப்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளோட உதவியை வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி அவங்க யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மள வந்து கெட்டவளாக ஆக்கி வச்சுருக்காங்க அதனால் வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படினா முன்னேலாம் அதை நான் வந்து என்னோட பலமாக பார்ப்பேன் ஆனால் இப்போ வந்து என்னுடைய பலவீனமாக வந்து அதை மத்தவங்களுக்கு உதவி செய்கிறதே வேண்டாம் சிவனேன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு தான் உண்மையாலும் நினைக்குறேன்